இளம் வயது பெண்கள் குழந்தைத் தொழிலாளர்கள் குறிப்பிட்டத் தொழிற்சாலைகளுக்குள் அடைக்கப்பட்டு அவர்களுக்கான உரிமைமீறல்கள்லான வேலை நேரம் சம்பளம் சமூகநலப் பாதுகாப்புத் திட்டங்கள் பாலியல் தொந்தரவு துன்புறுத்தல்கள் பாலின பாகுபாடுகள் போன்றவற்றை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருப்பவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் இதுதான் இந்த ப்ராஜெக்ட் ஆனால் இதில் என்ன சவால் அப்படின்னா இவங்களை போய் யாருமே அணுக முடியாது வெளி நபர்கள் யாரும் அணுகவே முடியாது இதுதான் ரெண்டு சினாரியோவும் இப்போ இந்த அணுக முடியாத சூழ்நிலை சந்திப்பதற்காக நாங்கள் ஒரு பத்து மாதங்களாக தொடர்ந்து அந்த தொழிற்சாலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டேஷனில் போய் நிற்போம் அப்போ அந்த தொழிற்சாலைக்குள்ளாற நுழைய வர்றவங்களுடைய பெற்றோர்களை அல்லது அந்த குழந்தைங்கள நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு பத்து மாசமாக இந்த தகவல்களை மட்டும் திரட்டிவிட்டு அதற்கு பிறகு அவர்களுடைய கிராமங்களில் அவர்களைச் சந்தித்து அவங்க எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு கேட்டு அப்போது வருடத்திற்கு மூணு முறை வருவாங்க அல்லது ரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வருவாங்க அல்லது மூணு வருடத்திற்கு ஒரு முறை வருவாங்க அப்படி வருகின்ற நாட்களைக் குறித்துக்கொண்டு அந்த நேரங்களில் அவர்களைச் சந்தித்து அவர்களுக்கு ஏற்படும் உரிமைமீறல்களை அடையாளம் கண்டு அதற்கான தகுந்த அதிகாரிகள் நபர்களை நபர்களோடு கலந்துரையாடல் செஞ்சு அவர்களை எல்லாம் மீட்டு அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செஞ்சு முடித்தது வந்து நிறைவாக இருக்கிறது